நான் ஏன் பாப்பாவுக்கு எல்கேஜி படிக்கக்குள்ளே டிராயிங் பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்க மேம் பார்த்துட்டு நல்லா இருக்கே அப்படின் சொல்லி சொல்லிருந்தாங்க யார் வரைஞ்சு தந்தாங்க அப்படின்னு கேட்டாங்க எங்கள் அம்மா தான் வரஞ்சு தந்தாங்கன்னாளாம் அம்மாவை கூட்டினு வா அப்படின்னு சொன்னாங்க நானும் போனேன் சூப்பராக வரைஞ்சிருக்கீங்க டிராயிங் ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க இல்லைங்க மேடம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பாக்காக பண்ணேன் அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லி அமிச்சாங்க அப்புறம் நான் எங்கள் மாமாக்குலாம் நிறையா கிப்ட் எல்லாம் பண்ணி கொடுப்பேன் சின்ன சின்ன டிராயிங் வரஞ்சு ஹாட் மாதிரி வரஞ்சு அதெல்லாம் பண்ணி கொடுப்பேன் அவரும் நல்லா இருக்குது எப்படி வரஞ்ச ஃபோனை பார்த்து வரைஞ்சியா எதை பார்த்து வரஞ்ச இல்லை நானே தான் வரையறது நல்லா பண்ணிருக்குறியே அப்படின்னு சொல்லுவார் அப்புறோம் பையன் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே கேட்டான் எனக்கு டைம் இல்லை நான் வீட்டில வேலை செய்யறதுனால பண்ணி கொடுக்க முல்ல ஆனால் டிராயிங் நல்லா பண்ணுவேன் அதுக்குன்னு டைம் ஒதுக்க முடியல கொஞ்சம் வீட்டில வேலை மிஷினில் தைப்பேன் அதனால் முடியிறதுல்லை கையால் நிறைய பொருள் செஞ்சு தருவேன் இந்த பேப்பரில் கிஃப்ட்டு அப்புறோம் நூலில் நூலை பேப்பரில் ஒட்டி ஒரு கிஃப்ட்டு மாதிரி பண்ணி தந்தேன் அது அதனுடைய மதிப்பு வந்து கடையில் கேட்டால் கடையில் வாங்கி நாங்கள் பண்ணி தருவோம் ஒரு இருபது முப்பது அந்தமாதிரி வாங்கி முப்பது ரூபாய்க்கு அந்த மாதிரி வாங்கி அது பேப்பர் எல்லாம் கட் பண்ணி நூல் கட் பண்ணி அதில் ஒட்டி தந்தால் ஒரு ஆப்பிள் வரஞ்சு தந்தேன் அதுவும் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க